ஆ ஆ சொல்லுமா ஆ ஓகே ஏம்மா ஏம்மா லன்ச்சு டைம் தான் அங்கே டைம் என்னன்னனு எழுதியிருக்குல நீ ஏன் இந்த டைம்மில் வந்த ஓ அங்கே ஒட்டியிருக்கு பார் செவத்தில ஓ நீ அங்கே மெம்பராக இருக்கியா ஆ ஓகே ஓகே சரிம்மா அந்த ரெஜிஸ்ட்டர் புக்ல நீ வந்த டைம்மு உன்னோட பேர் சைன்னு எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்டர் பண்ணிவிடு என்ன மாதிரி புக்ஸ் வேணும் உனக்கு ஸ்டோரி புக்ஸ்ஸா ம் ம் அங்கே வந்துவிட்டு இப்படி எண்ட்ரன்ஸ்லருந்து ரைட் சைடு பார் அதில் ஏ ஒன் ஏ ஆமாம் ம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு இருக்கா கப்போடு ஆ அந்த ராக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு ராக் இருக்கும் அந்த ராக்கில் பி ஒன்னில் பார் பி ஒன்னில் பி ஒன்றுன்னு இருக்கா பி ஒன் ராக்கில் கீழேயிருந்து ரெண்டாவதில் பார் இதில் தமிழ் வேணும்மா இங்கிலீஷ் வேணும்மா தமிழ்லையா அப்போனா கீழேருந்து நாலாவதில் பார் தமிழ் தமிழ் ஸ்டோரி இருக்கும் க்ரைம் வந்துவிட்டு சி ஒன்னில் இருக்கும் சி ஒன்னில் ரெண்டு பார்ட்டாக இருக்குல அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாகவே க்ரைம் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு ம் ஓகே நீ அதில் சைன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு நீ அந்த புக்கை எடுத்து வச்சு நீ படிக்க ஆரம்பி நான் வந்து இன்னும் ஒரு ஹாஃபனவரில் வந்துருவேன் ம் ஓகே ஆ ம் சரிம்மா